நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து மூணு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து அஞ்சு ஆறு ஏழு ரெண்டாயிரத்து ஒன்பது பத்து பத்து ரெண்டாயிரத்து பத்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்து மூணு